ஹலோ சார் ஆ ஆமாம் சார் யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா ஆ ஆமாம் சார் ஆ

சார் குலமங்கலத்துல எங்கே சார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக்டா இருக்குது

நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா ஆ ரோ ரோட்டுலேர்ந்து ரோட்டுலேர்ந்து வடக்கா தெற்கா வடக்கா தெற்கா சார் வடக்கு ஆ ம் மேக்சிமம் நால்ரை நால்ரை லெட்சம் போகும் சார் ஒரு செண்டு

வாங்குகிறவங்க தான் சார் பத்திர செலவு

ஆ ஓகே சார் உங்கள் பேர் என்னா சார் ஆ ஓகே சார் அந்த அந்த இடத்த ஃபோட்டா இருந்தால் அனுப்ச்சு விடுங்க சார் வாட்சப்பில் ஆ ஓகே சார்